ஆ குட் ஈவினிங் சார் ஆ கார்த்திக் கார் சர்விஸ் சென்டரா சார் ஆ எங்களோட கார் வந்துவிட்டு கொஞ்சம் ஏசி ப்ராப்ளமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துவிட்டு ட்ரைவ் பண்ணும்போது ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது சார் ஸோ அது இப்போ எப்படி சார் ஆ எஸ் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் நீங்கள் வந்து எடுத்துட்டு போவீங்களா நாங்கள் வந்துவிட்டு சென்னை சார் நீங்கள் வந்து எடுத்துட்டு போவீங்களா இல்லை எப்படி சார் ஆ ஓகே சார் உங்கள் சர்வீஸ் சென்டர்லேருந்து யாரும் வந்து எடுத்துட்டு கொண்டு கொடுக்க எடுத்துட்டு போகிற மாதிரி இல்லையா சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ம் ஓகே சார் தேங்க்யூ சார் அதுதான் ட்ரைவ் பண்ணும்போது ஓவர் ஹீட்டாகி ரொம்ப ஆயில் லீக்கேஜ் மாதிரி ஆகுது சார் ஆ ஓகே சார் லொக்கேஷன் வந்து தாம்பரமா சார் லொக்கேஷன் தாம்பரமா சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்

ஆ ஓகே சார்

ம் ஓகே சார் ம் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க்ஸ் சார்